எப்போது வந்தது ஆ என்ன சாப்பிடிங்க அந்த டைமில் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்துருக்கு நீங்கள் அதிகமாக ஆயில் ஐட்டம்ஸ் எடுத்துக்காதீங்க சப்பாத்தி ஆயில் ஐட்டம் இல்லை பட்டு ஆனால் சொல்கிறேன் நானு ஆயில் ஐட்டம்ஸ் எதுவும் எடுத்துக்காதீங்க அவ்வளவாக கொலஸ்ட்ரால் இருக்கிறது அதிகமாக சாப்பிடாதீங்க வாக்கிங் நிறையா போங்க எக்சைஸ் பண்ணுங்க இப்போ பரவா இல்லையில ஹார்ட் அட்டேக்கு ஆ நான் சொல்கிற ப்ரிஸ்க்கிரிப்ஷன்ஸில் எழுதியிருக்கின்ற மாத்திர மாத்திரலாம் சாப்பிடுங்க ரெகுலராக இதுக்கப்புறம் வராத மாதிரி ஹெல்த் கேர் பண்ணிக்கோங்க